எங்கள் மாநிலத்தில் கலாச்சாரம் அடையாளத்தில் தமிழ் மொழி தான் பெஸ்ட்டு தமிழ் மொழியை தவிர மற்ற மொழிகளெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே எல்லாம் தெரியும்ன்னு சொல்ல முடியாது எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரே மொழி தமிழ் சில பேர் தெலுங்கும் பேசுவாங்க சில பேர் கன்னடம் பேசுவாங்க சில பேர் மலையாளம் பேசுவாங்க ஆனாலும் அவ்வளோ பேருக்கும் மற்ற மற்ற மொழி தெரிஞ்சிருந்தாலும் தமிழ்தான் தெளிவாக பேசுவாங்க மற்றவங்களும் தமிழ் தான் தமிழ் தெ அந்த தமிழ் தெரியாதவங்க கூட தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க அந்த மொழி தெரிஞ்சவர்களும் அவங்களுக்கு அந்த மொழியோட தமிழை தான் ரொம்ப இதாக பேசுகிறாங்க கலாச்சாரத்தினோட தமிழ் மொழிகிறது வந்து ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் என்னதான் மற்ற மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம தமிழ்நாடு அப்படின்றப்போ நமக்கு தமிழ் மொழிதான் முதன்மையா வைக்கிறது